நான் வந்து எங்கள் வீட்டில் பிறந்த கடைக்குட்டி பெண் எங்கள் காலத்தில் அதிகமாக பெண்களெல்லாம் படிக்கறதை யாரும் ஊக்குவிக்க மாட்டாங்க ஆனால் எங்கப்பா என்னை வந்து ரொம்பவும் படிக்க வைச்சாகணுன் படிக்க வைச்சாங்க அந்த காலத்திலயே என்னை காலேஜில் சேர்த்து படிக்க வைச்சு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறதுக்குள்ளயே எனக்கு மேரேஜ் ஆகிருச்சி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு வேண்டான்னு ரொம்ப நாள் போக விடலை அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் தான் நான் வந்து வேலைக்கே போனேன் டீச்சர் வேலைக்கு போனேன் போயிட்டு இப்போ எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு இதாக இருக்குது எனக்கு ஒரு பெண் அவளும் இன்ஜினியராக இருக்காள் கப்பியூட்டர் இன்ஜினியராக இருக்காள் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன் நான் இப்போது ரிட்டேர்மண்ட்டுக்கு அப்புறம் என்னோட தோட்டத்தில் போய் இது பண்ணிககிட்ருக்கேன் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் அமைதியான வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு